ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி மூன்று ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு